கிருஷ்ணகிரியில வந்து கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் வந்து சின்னச் சின்ன கிராமங்கள்லாம் இரு நிறைய இருக்கு இங்கே குட்டி குட்டி கிராமம் எல்லாம் நிறையாவே இருக்கு அங்கே வந்து பள்ளி வசதியெல்லாம் ஸ்கூல் வசதியெல்லாம் இல்லை அங்க இங்கே இப்படி ஏன்னா இப்போ சீலப்பள்ளி புரு புரு பள்ளி அதுக்கப்பறம் எங் லேடி ஆன்னு சொல்லிவிட்டு ந சூளகிரி அந்தமாதிரியெல்லாம் இருக்கு இருந்த ஊரில் இருக்கிற ஊருலல்லாம் ஸ்கூல் வசதி அந்தமாதிரியெல்லாம் இல்லை இதை வந்து நாங்கள் எப்படி தெரிஞ்சுக்கிறோன்னா வீட்டில வந்து பேப்பரில் தெரிஞ்சுக்குவோம் நியூஸ் பேப்பரில் அதுக்கப்புறம் நியூஸில் அது கிருஷ்ணகிரி நியூஸில் அதெல்லாம் போடுவாங்க அதை வச்சு நாங்கள் இதெல்லாம் தெரிஞ்சிக்குறோம் இப்போ வந்து அந்த வசதியெல்லாம் அங்கங்கே ஸ்கூல் வசதியெல்லாம் செஞ்சு கொடுக்கணுன்னு சொல்லிவிட்டு கேட்டுக்குறோம் அவ்ளோ தான்